நான் பர்த் டே செலப்ரேஷன் நிறையா பர்த் டே செலப்ரேஷன் போயிருக்கேன் என் தம்பியோட அதாவது ரிலேட்டிவ் எங்கள் சித்தி பையனோட என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது மாதிரி எல்லாமே செலப்ரேட் பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை பண்ணும் போது ஒரு கேக்கு வெட்டி எல்லாேரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கேக்காக வாங்கி வெட்டி டெக்ரேஷன் நிறையா பண்ணி ஒவ்வொ அப்படியே ஹேப்பி பர்த் டே மாம் சொல்லிட்டு எழுதி டெக்ரேஷனெலாம் வெச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சேரீ வாங்கிக் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக ஜுவல்ஸு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிக் கொடுத்து ஒரு கேக் கட்டிங்கில் இருந்து அவங்க ஆச்சிரியப்படுற அளவுக்கு சர்பிரைஸாக எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அவங்க சர்பிரைஸாக கூட்டு வந்து எங்கள் அம்மாவுக்குனாக்காக சர்பிரைஸாக கூட்டு வந்து வெட்ட வெச்சு எல்லாேரும் கொடுக்கறது பிடிக்கும் என் தம்பிக்கு என் தம்பியோட பர்த் டேனால் வந்து என்ன எப்படி பண்ணுவேனாக்கால் என் தம்பிக்கே தெரியாத அளவுக்கு காலையில் இருந்தெலாம் விஷ் பண்ணாமல் ஈவினிங் அவன் ஸ்கூலுக்கு போய் அதுக்கப்புறம் வந்து ஈவ்னிங் அம்மாகிட்ட சொல்லி ஸ்வீட்ஸ் அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்யெலாம் செஞ்சு வெச்சு கேக்கு வாங்கி வெச்சு ஒன்று அங்கே டெக்ரேட்ஸ் ப டெக்ரேஷன் பண்ணி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அங்கே ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணி அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு அவனுக்கு புது ட்ரெஸ்சில் இருந்து அவனுக்கு என்னென்ன ஆசைப்பட்றானோ எல்லாம் நிறைவேற்ற மாதிரி பண்ணி கேக்கு வெட்டுதை அப்படியே ஒரு விஷ் அவனை மேக்கு விஷ் மேக்கர்ஸ் பண்ண சொல்லுவேன் அவனுக்கு பிடிச்ச விஷ் மேக் பண்ணி அவனே வந்து கேக்யெலாம் வெட்டி எல்லாேருக்கும் ஊட்டி விடுவான் நான் வந்து எனக்கு எவ்வளோ பர்த் டே செலப்ரேட் பண்ணிணாலும் எனக்கு எது பிடிச்சதுனா என் ஃப்ரெண்டோட பர்த் டே தான் என் ஃப்ரெண்டோட பர்த் டேவுக்கு போகும்போது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட்டு அவளுக்கு வரேன் சொல்லவே இல்லை திடீரெனு போனேன் அவள் அவள் கூப்பிட்டப்ப கூட நான் வர மாட்டேன் வீட்டில் ஒர்க் இருக்குது அப்படின்ஸ் ஒரு ரீசன் அம்மா விடலை அப்படின் சொல் நிறையா ரீசனெலாம் மேக் பண்ணி சொல்லிட்டு அவள் பர்த் டேவுக்கு சர்பிரைஸாக போகலான் பிளான் பண்ணியிருந்தேன் அவள் அவள் பர்த் டே காலையில் இருந்து எதுவுமே சொல்லலை ஈவினிங் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் டெக்ரேட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டாங்க அப்போ கூட நான் வரேன் சொல்லவே இல்லை திடீரெனு ரெடி ஆகி அவள் முன்னாடி போய் நின்றேன் அவளுக்கு என்னென்னா ஷாக்காகி எக்ஸ்பிரெஷன் அவளோட எக்ஸ்பிரெஷன் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவள் எக்ஸ்பிரெஷன் பண்ணி அவளோட எக்ஸ்பிரெஷன் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவள் கூட வந்து அவளே சொல்றாள் வந்து ஷாக்காகி நின்றுட்டா என்ன பண்ணுறதுன் தெரியாமல் அப்படியே ஷாக்காகி நின்று வேகமாக வந்து ஹக் பண்ட்டாள் ஏன்னால் நான் வர மாட்டேன் நினைச்சா ஆனால் திடீரெனு வந்தனால் அப்படியே ஷாக்காகி நின்று ஹக் பண்ணிட்டாள் அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்லை எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவள் எங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா போய் தனியாக கேக்யெலாம் வாங்கி வே வெட்டினோம் அப்புறம் அவங்க வீட்லிருந்து கேக் வாங்கி வெட்டினாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்லருந்து வாங்கிட்டு வந்த கேக்கை வெட்டி அவளுக்கு பர்த் டே விஷ் பண்ணி அந்த சாங்ஸ்யெலாம் சென்ட் பண்ணி பர்த் டே சாங் சென்ட் பண்ணி அப்புறம் கேக் வெட்டி அவள் விஷ்யெலாம் மேக் பண்ணி அங்கே எல்லாேரும் கேக்யெலாம் ஊட்டி விட்டுட்ருந்தா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த கேக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த கேக்கை வெட்டி எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்ருந்தா அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்யெலாம் அதாவது பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல எங்கள் ஃப்ரெண்டு ஆனால் பாய்ஸ்யெலாம் வந்து அவங்க வந்து ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க அந்த கேக்கை வந்து அது ஒர்ஜினல் கேக் இல்லை டூப்ளிகேட் கேக்கு அந்த கேக்கை வாங்கிட்டு வந்து அவங்க முன் முன்னாடி வைச்சாங்க அவள் முன்னாடி வெச்சு கேக்கை வெட்டு அப்படின் சொல்லிட்டா ங்க ஆனால் அந்த கேக்கை வந்து நாங்கள் வெட்டவே இல் அவள் வெட்டுறத வெட்டுறாதன் சொல்லி அது டூப்ளிகேட் கேக்குன் சொல்லிட்டு அவள் வெட்ட போகும்போது வெட்ட மாட்டேது ஏன் வெட்லைனு கேட்டாக்கால் அவனுங்க சொல்லவே இல்லை அப்பேயும் வெட்டி வெட்டி பார்க்கறா அப்பேயும் கட் பண்ணவே முடில அதுக்கப்புறம் அங்கே பாய்ஸ்யெலாம் வந்து அது தூக்கி இது ஒரிஜினல் கேக் இல்லை டம்மி கேக்கு அப்படின் சொல்லவும் அவள் அந்த கேக்கை விட்டு அடிச்சுட்டு அவங்கள துரத்திகிட்டு ஓடினா அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை இத மாரி அந்த பர்த் டே அந்த பர்த் டேவே ரொம்பவே கலாட்டாவாக மாறிடுச்சு ஏன்னால் ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போட்டுகிட்டு அவங்க எதாவது வந்து பண்ணிட்டே இது மாதிரி ஏமாற்றவும் அவள் ரொம்ப ச சர்பிரைஸ் பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏமாற்னதுனால அவள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாள் இப்படி கேக்கு கட்ற கட் பண்ணுற மாதிரி இருந்து ஒரு கேக் கட்யெலாம் இது வேறு எதாவது இருந்தால் ஷாக்காகி நிற்பாங்கள்ல அது மாதிரி அவள் ஷாக்காகி நின்றுட்டா அவளுக்கு என்னா சொல்வதுன் கூட தெரியல கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்கள துரத்திட்டு ஓட ஆரமிச்சிட்டா அந்த இடமே ரொம்ப கலாட்டாவாக மாறிடுச்சு அவங்க வீடே அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சாப்பாடு வைக்கிற இடத்துல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா உக்காந்துட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க மாற்றி மாற்றி ஊட்டிவிட்டோம் அவளுக்கு வந்து எல்லாேருமே ஊட்டி விட்டு அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே செஞ்சு அவளுக்குலாம் ஊட்டி விட்டுவிட்டு அவள் ஊட்டி விட்டதெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அதை ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாக்கால் அவள் இன்னும் ரொம்ப சந்தோஷமாவாள்ன் சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்யெலாம் போட்டுவிட்டு அன்னிக்கு ஃபுல்லாக அவள் கூட செமையாக என்ஜாய் பண்ணிணோம் அவளுக்கு எங்கெங்கலாம் பிடிக்குமோ அங்கெங்கலாம் போய் அவளது கிஃப்ட்டு வாங்கிவந்து வெச்சுட்டு அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ்யெலாம் இருக்கில அதெலாம் வாங்கி வந்து வந்து அவள்க்கிட்ட கொடுத்து ஓபன் பண்ண சொல்லி ஒவ்வொரு கிஃப்ட்லாம் ஓபன் பண்ணால் சில கிஃப்ட்டு வந்து பிராங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஒன்றுமே இல்லாமல் ஓபன் பண்ணும்போது வந்து வெறும் குப்பையாக மட்டும் வர மாதிரி அது மாரிலாம் சும்மா இருந்துச்சு அதெலாம் பார்த்து அவள் என்ன இப்படி இப்படி ஏமாத்துகிறிங்கன் சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்வது ஷாக்காகி நிற்பா ச எதாவது திட்டுவாள் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தாள் சில சில கிஃப்ட்டு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அவள் எங்கள் ஃபோ எங்கள் குரூப் ஃபோட்டோ போட்டு இருக்கிற மாதிரி ஒரு டீ கப்பில் ஒரு ஃபோட்டோ போட்டு இருக்கிற மாதிரி எங்களோட மெமரிஸ்யெலாம் வந்து எழுதி கொடுக்கற மாதிரி இது மாரி நாங்கள் எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸோ அத்தனை வருஷம் உள்ள மெமரிஸ்யெலாம் எழுதி கொடுக்கற மாதிரி அது மாரிலாம் இருந்துச்சு அதை பார்த்து அவள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டா இதே இது மாரி அந்த சே நான் எத்தனை பர்த் டே செலப்ரேஷன் போனாலும் அந்த செலப்ரேஷன் மட்டும் மறக்கவே மாட்டேன் அதே மாதிரி வந்து என் தம்பியோட பர்த் டே செலப்ரேஷன் தான் என் தம்பியோட பர்த் டே செலப்ரேஷனுக்கு போகும்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் எங்கள் அம்மாவால் போக முடியல பர்த் டே செலப்ரேஷனுக்கு எங்கள் அம்மாவால் போக முடியாதுனு நானும் போகலை எங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றவுங்க தான் போனாங்க அந்த செலப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன் கூட தெரியாது ஆனால் நான் அந்த செலப்ரேஷனை மிஸ் பண்ணிவிட்டேன் அது என் தம்பியோட ஃபர்ஸ்ட் செலப் ஃபர்ஸ்ட்டு பர்த் டே செலப்ரேஷன் ஆனால் நான் அது கூட போகலை இருந்தாலும் அந்த செலப்ரேஷனோட ஃபோட்டோஸ்யெலாம் நான் பார்ப்பேன் அப்போ ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் போக முடிலனு கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங் மட்டும் இருந்துச்சு மற்றபடி எதுவும் இல்லை போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹேப்பியாக இருந்திருக்கும் என் தம்பி கூடெலாம் இருந்திருக்க மாதிரியே இருந்திருக்கும் நிறையா ஃபோட்டோஸு எடுத்திருக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அடிக்கடி யோசிப்பேன் இருந்தாலும் மிஸ் பண்ணுறது எதுவும் பண்ண முடியாதுல அப்படின் சொல்லிட்டு விட்டுவிட்டேன்